ஹலோ ஆ வணக்கம் மேடம் சொல்லுங்கள் மேடம் உங்களுக்கா மேம் எந்த மா மா இது ஃபங்க்ஷன்க்காகவா எதுக்காக வேணும் ஆமாம்மா இருக்கு மேடம் இருக்கு மேடம் அந்த மார்லாம் வ வெரைட்டி சம்பா கோதுமை சம்பா ர ரைஸ் இருக்கு கவுனி அரிசி இருக்கு இந்த மாதிரி அரிசிலாம் இருக்கு உங்களுக்கு எந்த இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் இது தான் வேணுங்களா கவுனி அரிசி வேணுங்களா அது கிலோ ஒரு கிலோவே வந்து ஒரு கிலோவே வந்து இரநூத்தம்பதுருவா முன்னூறுவாக்கிட்டே வருங்களே பரவாயில்லைங்களா ஆமாம் மேடம் அது வந்து இயற்கையான அரிசி தான் அது வந்து அதை சாப்பிடும்போது நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் ஸோ அது தான் இப்போ இப்போ அதில் வந்து ஒரு புது பிராண்டு ஒன்று வந்துயிருக்கு அது நிறையா மூவாகுது அது வேணா உங்களுக்கு அனுப்பட்டுங்களா

டெலிவரி நீங்கள் உங்களுடைய அட்ரஸ்ஸு உங்களுடைய அட்ரஸ் சொல்லுங்கள் மேடம் டெலிவரி நாங்களே பண்ணிருவோம் டெலிவரி சார்ஜஸ் எதுவும் கிடையாதுங்க நீங்கள் அட்ரஸ் சொல்லுங்கள் நாங்கள் உங்களுக்கு எவ்வளோ எந்தெந்த அரிசி அந்த கவுனி அரிசி மட்டும் தான் வேணுங்களா இன்னும் கோதுமை சம்பா அரிசி இருக்கு மூ மூங்கில் அரிசி இருக்கு கோதுமை சம்பா அரிசி இருக்கு ஆ ஓகே

ஓகே ஓகே ஓகே நம்ப அதுலையே வந்து இட்லிக்கும் நம்ம வந்து செய்யிறக்கான அதுல கவுனி அரிசியிலே கொஞ்சம் டிஃப்ரெண்டாக அது ஒரு இன்னோரு ரகம் இருக்கு இட்லிக்கும் நீங்கள் அதை இ இட்லி அறைக்கும்போது நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு கிலோ கொடுக்க சொல்லட்டுங்களா மொத்தம் அதில் ஒரு அஞ்சு இதில் ஒரு ரெண்டு இன்னொன்று என்னவோ சொன்னிங்க மொத்தம் ஆ அதில் ஒரு ரெண்டு ஓகே மேடம் மேடம் உங்கள் டெலிவரி அட்ரஸ் கொஞ்சம் சொல்லுங்களேன் ஆ ஆ ச மேம் அமௌண்ட்டு வந்து நான் உங்களுக்கு பில் போட்டு பில்லை கொடுத்து விட்றேன் மேக்ஸிமம் ஒரு தௌசண்ட் இந்த மூணு மூணு வெரைட்டி தான் சொல்லியிருக்கீங்க ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரெட்குள்ளே தான் வரும் ஆ டெலிவரி சார்ஜஸ் வந்து எதுவும் வராது உங்களுக்கு நான் அமிச்சுட்டுறேன் மேம் ஓகே நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் மேம் நம்மக்கிட்ட எல்லாமே இங்கே கொஞ்சம் நேச்சுரலாக இருக்கும் நீங்கள் அடுத்தடுத்து எங்கள் நம்ம கடையத் தேடி வர மாதிரிதான் இருக்கும் ஓகே ஓகே தேங்க் யூ மேம் தேங்க் யூ மேம் ஓ ஓகேங்க மேம்